விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைல மிகவும் இன்றி அமையாத ஒன்று ஸோ நம்ம தினமும் ஈவினிங் விளையாடுகிறது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம மனதுக்கும் நல்லது ஸோ தினமும் விளையாடுகிறதன் மூலிமா நோய் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ முடியும் அதை மட்டும் இல்லாமல் தினமும் முறையான பயிற்சி செஞ்சு விளையாடுறவுங்க இந்திய அளவில் செலக்ட்டாகி இந்தியாக்காக விளையாடுறப்ப பதக்கங்களையும் வெல்ல முடியும் அது மூலிமாக அவர்களுக்கு ஒரு பேர்மனண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அது மூலிமா அவங்களோட வாழ்க்கை தரமும் உயரும்